ஆ அப்பா சொல்லுப்பா ஆ சொல்லுப்பா ந நம்ம வார்டு தான் ஆமாப்பா அந்த வந்துருப்பேன் ரௌண்ட்ஸ் வந்துருப்பேன் அது ஸ் ஸ் சே சே சொல்லியா இன்னும் சரி சொல்கிறேன்பா சொல்கிறேன்பா அந்த வார்டு மெம்பர்கிட்ட சொல்கிறேன்பா அந்த வார்டு நம்பர் பெயர் என்ன அறிவழகனா சரி சரி இதோ சொல்கிறேன் ஆ ஓகேப்பா ஓகேப்பா இந்தா சொல்கிறேன்பா சொல்கிறேன்பா அப்படியாப்பா இன்னும் சொல்லப்பா சரி சரி பார்த்துக்கலாம்பா

அடி ஒன்றும் இல்லைலப்பா எங்கள் எங் எங்கள் அட்மிட் பண்ணியிருக்கிங்க ஜிஎச்லேயா இந்தா சொல்கிறேன்பா சொல்கிறேன்பா

சரிங்ப்பா சரிப்பா எத்தினா லைட் வக்கப்பா

ஓகேப்பா ஓகே நாங்கள் இல்லைப்பா எந்த ப்ராப்லோம் சரி பார்த்துக்கலாம்பா ஆ ஆ சரிங்பா போயிட்டுவாப்பா